ஆ அண்ணா வணக்கம்ண்ணா

ஆ அண்ணா இது ஒர்க் ஷாப்பண்ணா மோகன் மோகன் ஒர்க் ஷாப் தானண்ணா ஓகேண்ணா புதுசாக வீடு ஒன்று கட்டிருக்கிறோண்ண பஸ் ஸ்டாண்ட் கிட்டே அன்னிக்கி வந்து பார்த்திங்கள்ல ஆ அதுக்கு கேட்டு இது ஜன்னல் இதெலாம் வைக்கிணுண்ண எல்லாம் இரும்பு கேஸ் வெல்டிங்காக இருக்கணும் அது என்ன எவ்வளோ பைசா ஆகும் என்ன எப்படி வைக்கிலாம் மாடல் நல்லா டிஸைனாக மாடல் சொல்லுங்க டிஸைனாக இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும் எல்லாமே ஆமாம் ஆமாண்ணா

ம் அதுதாண்ண அது மெட்டரீயல் எவ்வளவு அமௌண்ட் ஆகும் என்னென்ன தேவைபடும் ம் ம் ம் ஓகேண்ணா எனக்கு இது எவ்வளோ அமௌண்ட் ஆகும் எத்தன நாளில் முடிப்பீங்க வேலை ஆ ம் சரி ஓகே இருபத்தஞ்சு நாளாண்ணா சரி ஓகேண்ணா ம் அதில் இப்போ அது வைக்கும்போது எந்த சென்டிமீட்ரு என்ன எதனால் இருக்குமாங்ண்ணா வாங்கக்குள்ளே

ம் சரி ம் சரி சரி ஓகே ஓகேண்ணா ம் ம் சரி ஓகேண்ணா ஆகும்ண்ணா ம்